ஹலோ சரவணன் கேப் ட்ரைவரா சார் இது மாதிரி எனக்கு சென்னையில் உள்ள காந்தி பார்க் இது மாதிரி போகணும் நான் வந்து காரைக்குடிலேருந்து போகணும் சார் சார் ஒரு நாலு பேர் வருவாங்க என்னோடு போகிற வழியில் திருச்சியில் வந்து ரெண்டு பேரு வருவாங்க அ அவகள கூட்டிட்டு போகணும் போகலாமா சார்

சார் எனக் எனக்கு ரெண்டு நாளு அங்கே போயிட்டு ரிட்டன் வரமாதிரி சார் அப்படியே காந்தி பார்க் மட்டும் போ போதும் சார் வேறு எதுவும் போக வேணாம் ஆ சரி ஆ சரி சார் ஆ சரி சார் அப்படிங்களா ம்

ஆ ஓகே சார் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் ஆ சரி சார் ஆ இல்லை பரவயில்ல சார் நார்மல் காரே அனுப்பிச்சுடுங்க

அவங்களாம் வரல சார் அங்கே பாதியிலே நிப்பாட்டி அங்கே தங்குற மாதிரி பார்த்துக்குலாமா சார் அங்கே சென்னையிலே ஆ சரி சார் வேறு எதுவும் தேவைப்படாதா சார் சார் நாளைக்கு நாளைக்கு போகிற மாதிரி பார்த்துக்குலாமா நாளைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா இது பண்ணி கூட்டிட்டு போயிரலாம் எல்லாரையும்

ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார் ஆ